நான் எப்போயும் சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அப்படி என்னலாம் ரெடி பண்ணி வச்சு வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருவேன் அதுக்கு அப்புறம் ஒரு சாம்பாராக இருக்கட்டும் அதுக்கு வந்து பயிர் முன்னடியே வேக வச்சு எடுத்து வச்சுப்பேன் கடஞ்சு அதுக்கு அப்புறம் ஒரு காரக் குழம்பு ஒரு சாம்பார் அப்புறம் குருமா குழம்பு இந்தமாதிரி ஐட்டத்துக்குலாம் தேவையான காய்கறி அரிஞ்சி வச்சுப்பேன் வெங்காயம் தக்காளி அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் ய இந்தமாதிரிலாம் அரிஞ்சு வச்சுப்பேன் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருமா குழம்புக்கு தேங்காய் தேவைப்படும் தேங்காய் ஜீரகத்தெலாம் அரச்சு வச்சுப்பேன் தேங்காவும் ஜீரகமும் போட்டு முன்னடியே அரச்சு வச்சுப்பேன் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கீரைலாம் வந்து முன்னடியே உருவி வச்சுருவேன் ஏ அதுக்கு அப்புறமா அது கடையலாம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் மீனு நண்டு இறா அதுக்கு அப்புறம் கறி இதெல்லாம் முன்னடியே அலசி எடுத்து வச்சுப்பேன் அந்தமாதிரிதான் எப்போயுமே எல்லா ஒரு பொருளையும் எடுத்து வச்சுப்பேன் அதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மசாலா ஐட்டம் மிளகாத்தூளு மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டால் எந்தவொரு சாப்பாடு செஞ்சாலும் எந்தவொரு குழம்பு வச்சாலும் அதெல்லாம் எடுத்து முன்னடியே என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை செய்ய ஆரமிப்பேன் அ ஏன்னால் அப்போ தான் பக்கத்துலே இருக்கும் போது தான் நமக்கு டக்கு டக்குனு எல்லாத்தையும் எடுத்துக்கவும் ஓடி ஓடி போய் எடுத்துட்ருக்கணும் அது இப்படி இருக்கும் போதுதான் எனக்கு எப்போயும் இப்படி சமைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும்